ஆ ஆமாம் சொல்லுங்கள்

ம் சொல்லுங்கள்

என்னா மாரி கேட் போடுறீங்க ஆ அதெலாம் போடுவோமே

ஆ ஒரு நாலாயிரூபா வரும் நீங்கள் என்ன நீங்கள் என்ன சொல்லுறீங்க எவ்வளோ எதிர் பார்க்கறீங்க

நீங்கள் வாங்கி தரதுனாலும் ஓகே நாங்களே ரெடி பண்ணால் ப்ரைஸ் அதிகம் நீங்கள் வாங்கி தந்தீங்கன்னா பரவா கம்மி பண்ணிக்கலாம் ம் நாங்களே வா நாங்களே ரெடி பண்ணால் அமௌண்ட் ஜாஸ்தியாகவும் ம் நீங்கள் வீடு தான இப்போ கட்டுறீங்க இல்லை இந்த படிக்கட்டுக்கு சைட்டில கம்பி வைக்கிறமாதிரின்னா கூட நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் படிக்கட்டு ஜன்னல் எல்லாமே நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ம் மாடல்லாம் இருக்கு அனுப்புவிட்டேன் இதானே வாட்ஸ்அப் நம்பரு ம் மாடல் நிறையா இருக்கு என்னமாதிரி கேட் வேணாலும் சொல்லுங்கள் நான் மாடல் அனுப்புகிறேன் இந்த நம்பருக்கு பாருங்கள்

ம் சரிங்க வேறு எதனா தேவைங்களாங்க கேஸ் வெல்டாக எல்லா வெல்டும் உண்டு ஆ எல்லா வெல்டும் போடுவோம்

ஆ வாட்ஸ்அப் நம்பர் இதானே ஆ இந்த நம்பருக்கு மாடல் அனுப்புகிறேன் பார்த்துக்குங்க பார்த்துட்டு சொன்னிங்கன்னா அதுக்கேத்தமாதிரி பண்ணிக்கலாம் ம் ம் சரி ஓகே